நான் சின்ன வயசுலேருந்து நான் சே ஸ் கற்றுக்குணும் நம்ம இதை செய்யணும்னு செஞ்சது பிரியாணி தான் அந்த பிரியாணி செஞ்சு வரும்போதே நம்ம என்னென்ன போடணும் என்னென்ன அதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அம்மா சொல்லி தந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு பட்டை எலை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன போடணும் நெய் எண்ணெய் ஆயில் அப்புறம் அதுக்கு புதினாயா தழை அதுக்கு வந்து சிக்கன் மெயினாக சிக்கன் தான் அதுக்கு வேணும் அப்புறம் வந்துட்டு ரைஸ் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நல்லா நெய்யை விட்டு அதுக்கப்புறமா அரிசியை வறுத்து எடுத்துக்கணும் அரிசி வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ப என்ன செய்யணும் ஒரு பாத்திரம் குக்கரில் செய்கிறோன்னா குக்கரை வச்சுட்டு அதுக்குள்ளே எண்ணெயை விட்டு அதுக்கு தேவையான எண்ணெயை விட்டு அதுக்கப்புறமா நம்ப இந்த எலை பட்டை கிராம்பு இது மொத்தத்தையும் போட்டு அது மெரூன் கலரில் ஆகும்போது அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது நல்லா மெரூன் கலரில் ஆகும்போது தக்காளி போடணும் தக்காளி போட்ட உடனே இந்த ச உப்பு போடணும் கல் உப்பு போட்டு அது நல்லா குழையிணும் நல்லா பிரியாணிக்கு தேவைம்போது குழையிணும் குழஞ்ச பதத்தை நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான காரம் அதுக்கு தேவையான பச்சை மொளகாய் வேணும்னா போட்டுக்கலாம் அது போட்டுகிட்டு அதுக்கப்புறமா வந்துவிட்டு இதெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான தண்ணி நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டோமோ இப்போ வந்து மூணு டம்ளர் அரிசினாக்கா அதுக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி விடணும் விட்டுட்டு அதில் அரிசி நல்லா களுவி அதில் போ அந்த அரிசி நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சேன் இல்லையா அந்த அரிசியை அதில் போடணும் போட்டுவிட்டு இத்தனை விசில் வந்தால் அது சாப்பாடு வெந்துடும் அப்டேயே நம்ம இறக்கி பரிமாறலாம் அதுக்கு ரி வேண்டிய டிஷ்ஷு அதுக்கு எதனா வேணும்னா சேலட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது சேலட் ரெடி பண்ணணுன்னா வந்துட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும் அதில் வெங் ஒரு பச்சை மொளகாய் ஒரு பச்சை மொளகாய் போதும் அதுக்கு கொத்தமல்லி சால்ட்டு இதெல்லாம் போட்டு தயிர் போட்டு நல்லா வெங்காய பச்சடி ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவார்களோன்னு பயந்தேன் நான் ஆனால் அது எடுத்து வச்சு எல்லோரும் பரிமாறி சாப்பிட்டப்போ ஏ சூப்பரா இருக்குதுப்பா யாருப்பா செஞ்சதுன்னு கேட்டாங்க அப்புறம் என் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க வீட்டில் இந்த மாதிரி எங்கள் அக்கா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஓ அப்போ பரவாயில்லை நம்ம செய்யலாம் தைரியமாக நம்ம எல்லாமே ஃபுட் ப ஃபுட்டு நம்ம செய்றத்துக்கு கற்றுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அப்புறமா மற்றத எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன்